தீபாவளிக்கு நாங்கள் வந்து வ மட்டன் சிக்கன் சமைப்போம் அப்புறம் பலகாரங்கள் பண்ணுவோம் மட்டன் செ சிக்கன் பண்ணுறச்செ ரொம்ப சுவையாக பண்ணுவோம் ரொம்ப அருமையாக பண்ணுவோம் பண்ணி பக்கத்துலுள்ளவங்க எல்லோருக்கும் கொடுப்போம் பலகார வகைகள் செய்வோம் லட்டு சிலேபி பூந்தி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் த ரை ஃபுட்டு நாங்கள் பண்ணுவோம் அதேமாதிரி அது எல்லாம் எல்லா பக்கத்து வீட்டுக்கு எல்லாத்துக்குமே அதிரசம் முறுக்கு வடை எல்லாமே பண்ணி கொடுப்போம் அதேமாதிரி சமையலும் நாங்கள் பண்ணுறச்ச உணவு வகைகள் வந்து நான் வெஜ்ஜும் பண்ணுவோம் வெஜ்ஜும் பண்ணுவோம் அதேமாதிரி வ வெஜ்ஜு பண்றச்சே வந்து ரொம்ப அழகா ரொம்ப நீட்டாக நிதானமாக பொறுமையாக சமைச்சி ரொம்ப நல்ல பக்கத்தில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அதேமாதிரி என்ன பண்ணுவோம்னால் ரொம்ப நல்லா இருக்கும் சமையல் அவியல் பொரியல் கூட்டு சாம்பார் தயிர் சாதம் லெமன் சாதம் அப்புறம் பச்சரிசி சாதம் கற்கண்டு சாதம் நெய் சாதம் எல்லாம் ப எல்லாம் பண்ணி படைச்சி வச்சு நாங்கள் கும்பிடுவோம் கும்பிட்டு அப்புறம் எல்லாத்துக்குமே எல்லோருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அதேமாதிரி பொங்கல் வந்துச்சுனால் சூரியபகவானுக்கு பொங்கல் பானை வச்சு கரும்பு வச்சு அப்புறம் அது வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சி கும்பிடுவோம் எல்லா காய்கறி எல்லா எல்லா இந்த எல்லா விளையுற காய்கறி எல்லாமே புதுசா வாங்கி புது பானையில் மஞ்சள் குலை வச்சு கட்டி கரும்பை பக்கத்தில் நட்டு வச்சு சமையல் பண்ணுவோம் எல்லா காய்கறியும் போட்டு சமையல் பண்ணி எல்லோருக்கும் பக்கத்து பக்கத்தில் உள்ளவங்க எல்லோருமே ஷேர் பண்ணி ரொம்ப அருமையாக சாப்பிடுவோம் அதேமாதிரி ஆடி ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்குனு ஒரு விசேஷம் உண்டு அந்த ஆடி பதினெட்டாம் பெருக்குக்கு நிலா சோறு சாப்பிடுவோம் எப்படினா அது எல்லா காய்கறியும் போட்டு அவியல் பொரியல் கூட்டு கல்கண்டு சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் அப்புறம் பொங்கல் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் எல்லாம் வச்சு எல்லோருக்கும் ஷேர் பண்ணி சாமி கும்பிட்டு சாபபிடுவோம் அதேமாதிரி சரஸ்வதி பூஜை பூஜா இதுக்கு வந்து சரஸ்வதி பூஜைக்கு வந்து இந்த சரஸ்வதி தேவிக்கு பிடித்த லெமன் லெமன் சாதம் புளியோதரை அப்புறம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் அப்புறம் சுண்டல் எல்லாம் வச்சு சரஸ்வதி தேவிக்கு வச்சு படைச்சி அவல் பொரிகள் எல்லாம் வச்சு இது பண்ணுவோம் கண்டிப்பாக எல்லா ஃபங்சன்லையும் வந்து எல்லா வித ஃபங்சன்லையும் என்ன பண்ணுவோம்னால் கண்டிப்பாக நெய் சாதமும் இருக்கும் அதே மாதிரி வெண் சர்க்கர பொங்கலும் எல்லா எல்லா ஃபங்சனுக்கும் சர்க்கர பொங்கலும் வச்சுருவோம் வச்சு காய்கறி எல்லாம் ச போட்டு பண்ணுவோம் இதில் எல்லாரோம் எல்லாத்தோடு நல்லா வரும் ரொம்ப அருமையாக பண்ணுறது தைப்பொங்கல் தைப்பொங்கல்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாதிரி விநாயகர் சதுர்த்தியாக இருக்கட்டும் அப்றோம் கிறிஸ்மஸ்ஸாக இருக்கட்டும் நியூ இயராக இருக்கட்டும் எல்லா ஃபங்சனுக்குமே கிறிஸ்மஸ்க்கும் அதேமாதிரி தான் நாங்கள் நான்வெஜ்ஜு மட்டன் சிக்கன் எல்லாம் எடுத்து பண்ணி சமையல் பண்ணி சாப்பிடுவோம் கேக் கட் பண்ணுவோம் அதேமாதிரி நியூ இயருக்கும் அதேமாதிரி தான் நான்வெஜ்ஜு எல்லாமே எடுத்து சாப்பிட எல்லாம் மட்டன் சிக்கன் எல்லாம் பண்ணி வச்சு சாப்பிடுவோம் மற்ற இது மற்ற அமாவாசை அது வந்து அம்மா அமாவாசை வந்து ஆடி மாத அமாவாசையும் தை மாத அமாவாசையும் பெரிய அமாவாசை சொல்லுவாங்க அதனால அது முன்னோர்களுக்கு படைக்கிறதுக்காக அவங்களுக்கு வெங்காயம் வெங்கா வெள்ளைப்பூண்டு வெங்காயம் சீரகம் சேர்க்காம முன்னோர்களுக்கு சமையல் பண்ணி வச்சு காகத்துக்கு வச்சு அவங்க காகம் எடுத்த பிறகு அப்பளம் எல்லாம் வச்சு க வடை எல்லாம் வச்சு ம சமையல் பண்ணி அவங்களுக்கு வச்சுட்டு திரும்ப நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு காகம் எடுத்த பிறகு சாப்பிடுவோம் அது ஒவ்வொரு பண்டிகைகளும் ஒவ்வொரு பண்டிகைகளும் நம்ம ரொம்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவு நம்ம ரொம்ப எல்லோருமே நல்ல க்ராண்ட்டாக நல்ல எல்லோருமே கொண்டாடுவாங்க அதேமாதிரி நாங்களும் ரொம்ப கொண்டாடுவோம் அதேமாதிரி நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிடுவோம் அதேமாதிரி மத ஒற்றுமை மல் ந எங்கள்கிட்ட இருக்கும் நாங்கள் எல்லோருமே அது வந்து அவுங்கவுங்க நாங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணி தான் கொடுப்போம் அது எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி எல்லோருமே நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அதுமாதிரி நாங்களும் எல்லா ஃபங்சனையும் கொண்டாடுவோம் நியூ இயருக்கு கொண்டாடுவோம் கிறிஸ்மஸுக்கும் அதேமாதிரி நாங்களே எங்கள் வீட்லையும் நாங்கள் கேக் வெட்டுவோம் கேக் வெட்டி போய் எல்லோருக்கும் பக்கத்தில் உள்ள எல்லோருக்குமே சாப்பிடுவோம் நல்ல ஷேர் பண்ணி எல்லாரும் சாப்பிடுவோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி என்ன பண்ணணும்னா தீபாவளிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பட்டு ப இந்த ப புடவைகள் எடுத்து கொடுத்து ஷேர் பண்ணி பாயசங்கள் சாப் வச்சு அந்தமாதிரி பண்ணுவோம் அதுமாதிரி அமாவாசைக்கும் நல்லா தான் இருக்கும் எல்லா எல்லா ஃபங்சனும் நல்லா தான் இருக்கும் எல்லா பண்டிகைகளுமே நான் நல்லா நல்லா பண்ணி நல்லா சாப்பிட்டு எல்லோருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் அது அது கல்கண்டு சாதமாக இருக்கட்டும் நெய் சாதமாக இருக்கட்டும் தக்காளி ரைஸாக இருக்கட்டும் மேக்ஸிமம் தக்காளி ரைஸ் அதில் வைக்க மாட்டோம் இது சரஸ்வதி பூஜாக்கு மட்டும் தக்காளி ரைஸ் கொஞ்சம் வைக்கணும்னு வைப்போம் அந்த புளியோதரையா இருக்கட்டும் எல்லாம் மற்ற புளியோதரையும் தக்காளி ரைஸும் மட்டும் சரஸ்வதி பூஜாவுக்கு வ வைப்போம் மற்ற எந்த ஃபங்சனுக்கும் நம்ம புளி ரைஸ் வைக்க மாட்டோம் தக்காளி ர தக்காளி சாதமும் நம்ம வைக்க மாட்டோம் அது வைக்க கூடாது அப்படி சொல்லுவாங்க இது சரஸ்வதி பூஜைக்கு மட்டும் அந்த தேவிகள் அந்த தேவிகளுக்கு அந்த மூணு சாதமும் பிடிக்கும் தயிர் சாதம் லெமன் சாதம் புளியோதரை ஆனால் வீட்டில் தனியாக கொஞ்சம் கல்கண்டு சாதமும் தக்காளி ரைஸும் பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க அதனால அது சாஸ்திரத்துக்கு அப்படி பண்ணி வைப்போம் மற்றபடி எல்லாமே நாங்கள் எ எல்லா விஷேசத்துக்கும் ஒரே இது தான் பண்ணுவோம் ஒரே இதுனால் ஆனால் அமாவாசைகள் அதுக்கு வித்தியாசமா அதுக்கு மட்டும் வித்தியாசமா இருக்கும் ஆடி மாதத்துக்கு அதுக்கு வேறு மாதிரி வேறு மாதிரி விசேஷமா இருக்கும் ஆடிக்கு ஆடி மொதல் சிலவங்க வந்து மொதோல் வா மொதோல் ஆடி கொண்டாடுவாங்க அது சிலவங்க வந்து கடைசி ஆடி எல்லாம் பலகாரம் செஞ்சு எல்லாம் செய்வாங்க அதனால நாங்கள் வந்து நாங்கள் பண்ணுவோம் அது சம்டைம்ஸ் ஆடி சில வீட்டில் நண்டு எடுப்பாங்க அந்த மாதிரியும் இருக்குது அததெலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா நல்லா வித்தியாச வித்தியாசமா உணவுகள் செஞ்சு நாங்கள் சாப்பிடுவோம்